நவீன உலகில் வந்து தமிழ்மொலி வந்து என்ன சவாலை எதிர்கொள்ளுதுன்னால் தமிழ் இப்போ வந்து ஒரு தாய்மொழியா இருக்குது ஆனால் வந்து தமிழ்க்காரங்களே வந்து இங்கிலிஷ் பே நான் இங்கிலிஷ் பேசுனால் தான் ஒரு வந்து பெருமை அப்படின்னு நினச்சிட்டு தமிழை வந்து மட்டமாக எடை போடுறாங்க அதுவே தமிழ் வந்து சவாலை வந்து எதிர்கொள்ளுது ஏன்னா தமிழ்ல இருக்கிற ஒரு அழகு அந்த இதெல்லாம் வந்து அந்த பேச்செல்லாம் வந்து அது வந்து அது வந்து ஒரு சிலவங்களுக்கு புரிய மாட்டேங்கிது ஆனால் தமிழ் மக்களே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம இங்கிலிஷ்ல பேசுனால் தான் வந்து நம்ம பெரிய ஆளுங்கள் நம்ம இங்கிலிஷ்ல பேசுனால் தான் நாலு பேர் நம்மளை மதிப்பாங்கள் நம்ம இங்கிலிஷ்ல இது பண்ணி நம்மளோட இங்கிலிஷ் வார்த்தைங்கள் இருந்தால் மட்டும் தான் நம்மக்கிட்ட வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து இங்கிலிஷ் தான் நல்ல ஒரு இதாக இது பண்ணுறாங்க ஏன்னா நம்ம வந்து தமிழை வந்து அவங்க மதித்து இது பண்ணுறதே இல்லை அதனால் வந்து தமிழ் வந்து அதுவே ஒரு பெரிய சவாலை வந்து எதிர்கொண்டுகிட்டு இருக்குது இங்கிலிஷை வந்து மேலே கொண்டு வந்து தமிழை வந்து கீழேயா இது பண்ணி இறக்கி இது பண்ணுறாங்க அதனால் நான் என்ன சொல்லுவேனாக்கா அதுவே அது ஒரு பெரிய சவாலாக வந்து தமிழ்மொலி வந்து எதிர்கொண்டுகிட்டு இருக்குது இது தான் என்னோடய வந்து கருத்தும்